எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்களே விநாயகரை செஞ்சு எந்த ரூபத்தில் விநாயகரை செய்யணும்னு எங்களுக்கு யோசித்து நான் செய்வேன் செஞ்சு நான் வீட்டுக்கு மட்டும்தான் செய்வேன் வெளியிலேலாம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அந்த விநாயகருக்கு எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணி எப்படி உட்கார வச்சு எப்படி பண்ணணும்ன்றத யோசித்து பண்ணி அது எல்லாம் உருவாக்கி உட்கார வச்சு அதுக்கு எல்லாம் தேவையான விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போது சுண்டல் கொழுக்கட்டை எருக்கமாலை அந்தமாதிரி சில இதெல்லாம் செஞ்சு விநாயகருக்கு வச்சு நாங்கள் வழிபடுவோம் எந்தெந்த இதுலெல்லாம் பண்ணணுமோ அந்தந்த முறையில் விநாயகரை நல்லா நாங்கள் பண்ணுவோம் எப்படி விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும் உகந்த கடவுள் விநாயகர் அப்படி பார்த்தீங்கன்னா விநாயகர் எந்தந்த ரூபத்தில் உட்காருவாரு அப்படின்றதை யோசித்து யோசித்து பண்ணுவோம் அதேமாதிரி அடுத்த வருஷத்துக்கு நம்ம எப்படி பண்ணணும்ன்றத நாங்கள் யோசித்து இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கி இன்னைக்கி எப்படி நாங்கள் விநாயகரை பண்ணியிருக்கோமோ அடுத்த வருஷம் விநாயகரரை செய்யும்போது யோசித்து இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் எனக்கு பிடிச்சது விநாயகரை நல்லா செய்யணும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் விநாயகர் நாங்கள் நல்லா செய்வோம்